ஹலோ தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் எ என்பவர் கூகுள்க்கு சுந்தர் பிச்சை தான் அவருக்கு கொடுக்காத சம்பளமே இல்லை அவர் மூலமாக நிறைய மாற்றங்கள் வந்துயிருக்கு கூகுளில் ஃபர்ஸ்ட்லாம் கூகுள்ன்னு ஓபன் பண்ணாலே ஜஸ்ட்டு ஒரு சில இதுக்கு தான் சேர்ச் பண்ணா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக வரும் எல்லாமே வராது ஆனால் இப்போ அவர் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்துனதுனால நாங்கள் இப்போ என்ன கூகுளில் சேர்ச் பண்ணாலும் ஆட்டோமெட்டிக்காக வருது கல்வி கல்வின்னு எடுத்துக்கிட்டா அன்பில் மகேஷ் முன்னேலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து அந்த அளவுக்கு எதுவும் வசதி இல்லை கவர்மண்ட் ஸ்கூல்னாலே எல்லாருமே எலக்கரமாக தான் பார்ப்பாங்க எதுவும் வசதி இல்லை அப்படின் சொல்லிட்டு நிறைய பேர் காவ்னு கான்வெண்ட்ல படிக்க வைப்பாங்க ஆனால் இப்போ அன்பில் மகேஷ் வந்ததுனால் இந்தமாதிரி டென்த்து அப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில சமச்சீர் கல்வி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறோம் நிறையாவே அதுக்கப்புறோம் நிறையாவே மாற்றங்கள் ஏற்படுத்துனார் ஸ்கூல் ஸ்கூல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்க்க தல குறைவாக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மா நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்துனார் ஸ்கூல்ஸெல்லாம் பெயிண்ட் அடிச்சார் இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்துனதுனால் அன்பில் மகேஷ் அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு எடுத்துக்கிட்டா இப்போ கையில் மொபைல் ஃபோன் இன் அப்படின்ற ஒரு விஷயோம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷியமாக ஆயிடுச்சு மொபைல் இல்லாமே யாருமே இருக்கிறது இல்லை அது ஒரு பொழுதுபோக்கான விஷ்யமாயிருச்சு எல்லாருமே இன்னிக்கு மொபைல் மூலமா தான் எல்லாத்லையும் கற்றுக்கிறாங்க மொபைல் மூலமாக நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனால் அது அவங்கவுங்க பார்வையை பொறுத்து இருக்கு